என்கூட பிறந்தவங்க இரண்டு பேர் ரெண்டு பேருமே தம்பி தான் எங்களுக்குள்ள ஒற்றுமை என்னன்னா உயரம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அஞ்சு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அந்த அளவில் இருப்போம் ஆல்மோஸ்ட்டு எடையும் பார்த்திங்கனா சேமாக தான் இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா உணவுமுறை உணவுமுறையில் வந்து பார்த்திங்கனா சாதம் குழம்பு போட்டு சாப்பிட்றது அதிகபட்சம் இந்த மாதிரியான உணவு முறைகளை தான் மூணு பேருமே விரும்பி சாப்பிடுவோம் வேற்றுமைன்னு பார்த்திங்கனா இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஓ நான் வந்து ஜீன்ஸு ஷேர்ட் அந்த மாதிரி போடுவேன் ஒரு தம்பி வந்து வேட்டி சட்டை கைலி பயன்படுத்துவாங்கள் இன்னொரு தம்பி பார்த்திங்கனா சாக்ஸ் டிஷர்ட் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்கள் அப்புறோம் அவங்களுடைய சிந்தனைகள் என்னோடய சிந்தனை வியூவ் வந்து வேற மாரிருக்கும் அவங்க சிந்திக்கிற விதம் வேற மாரிருக்கும் அப்புறோம் பேச்சு பழக்கவழக்கங்கள் அவங்க பழகிற நண்பர்கள் ஸோ அது எல்லாமே எங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமைகள் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கனா எங்களுக்குள்ள அதிகமாக எந்த வேற்றுமையும் கிடையாது அதிகபட்சமாக ஒற்றுமை தான் அதிகமாக இருக்கும்